இங்கே உள்ள சுற்றுலாத்தலங்களில் சுற்றுலா பயணிகள் தெரிந்துக்கொள்ள விரும்பும் பாரம்பரிய விளையாட்டு விளையாட்டுகள் பார்த்திங்கன்னா கபடி விளையாடுறதுக்காக வந்துட்டு க்ரௌண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லாங்குழி பல்லாங்குழி விளையாடுறத்துக்கு அதுக்கப்புறம் ஊஞ்சல் ஜல்லிக்கட்டு தமில்நாட்டில இங்கே தமில்நாட்டில பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் சேலம்லேயும் பார்த்திங்க ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்துட்டு எல்லோருமே நல்லா விளையாடுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இதை இதை எல்லாம் வந்துட்டு சுற்றுலா பயணிகள் வந்துட்டு அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வந்துட்டு பாரம்பரிய விளையாட்டுகள் வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறைய இருக்குது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவங்க சுற்றுலா வரும் போது அங்கே வந்துட்டு என்ன பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்குது அப்படின்றத தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்க்க விரும்புவாங்க அதில் அதில் சுற்றுலா பயணிகள் ஒன்று ஒன்றையும் அவங்க வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக நம்மளுடைய ப மண்பானை ச பொங்கல் அப்போ பார்த்திங்கன்னா பானை பானை உடைப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு உடைக்கிறப்போ அது அது வந்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு அதெல்லாம் வந்துட்டு அப்போ அந்த நிமிடத்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப நம்ம சேலத்தோடய வந்துட்டு மகிமையாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு பாரம்பரிய விளையாட்டுகள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெரியும் இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்துட்டு இங்கே வந்துட்டு நடைபெறுகிறது